பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் மொத்தம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் போது டீச்சர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்போ வந்து குடும்ப சூல்நிலையால கொஞ்சம் படிக்கமுடியல பத்தாவதோடு நின்னுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருடம் கழிச்ச பின்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆனோடனே இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ அஞ்சு பேர் இருக்கிறோம் நான் எங்கள் பிள்ளைங்கள் எல்லோருமே இருக்கோம் ஆனால் எனக்கு ஒரு எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் டீச்சர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விரும்பினேன் அது ஆக முடியல அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து ப்ளம்பிங் வேலைக்கு போறார் கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான் அப்புறம் நான் வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ தான் சமீப காலமாக வேலைக்கு வந்துட்ருக்கிறேன் வந்து பிள்ளைங்கள் கொஞ்சம் மூணு பேரும் படிக்க வச்சிட்ருக்கிறோம் ஆனால் நான் என்னோட கனவு வந்து டீச்சரு ரொம்ப படித்தா போயிருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்துச்சு அவரும் கூட எங்கள் வீட்லேயும் கூட படிக்க முடியாமல் கொஞ்சம் அதனால அவரும் முடியாத படிக்க வைக்க முடியாத நிலைமையில அவரும் கொஞ்சம் படிக்க முடியாமல் போய்ட்டாரு பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் எல்லாம் தடையாகிடுச்சி படிக்க முடியாமல் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க மூணு பேர் படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சுவிடணும் இதுலேயே அப்படியே காலங்கள் போய்டுச்சி மீண்டும் அதை படிக்க முடியல மறுபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு இப்படி அப்படியுமா வாரத்தில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு சனி ஞாயிறுகளில் நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வர வேலை இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே எங்கள் குடும்பத்தில் ஓடிட்டுருக்குது கம்மி சம்பளத்தில் அப்படியே இதாக போய்ட்ருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக வீடு கட்டணும் இந்தமாதிரி ஒரு ஆசைங்கள்லாம் கனவுங்கள்லாம் இருக்கு அதிலலாம் எதுவுமே இது பண்ணமுடியல கொஞ்சம் வருமானமும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுலேயே இதாக ஆயிட்ருக்கிறோம் அப்புறம் அப்பா அம்மாவும் கூட கஷ்டத்துல தான் அவங்களும் கொஞ்சம் எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க அதனால் வந்து அவங்கக் கிட்டேயும் எங்களால் போய் எதுவும் உதவி கேட்க முடியாது அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்லாம்னும் நம்மளுக்கும் அந்த மாதிரி வசதி இல்லை நம்மளும் அப்படி ஒரு கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நான் தங்கச்சி இவங்கெல்லாம் ஒன்னாக படித்து நாங்கள் எல்லாம் பெரிய குடும்பமாக இருந்தோடன அவங்க எல்லாம் கொஞ்சம் வேலையில் போய்ட்டாங்க எங்களால் அது இது பண்ண முடியல தம்பியும் அதேமாதிரி தம்பிங்க இருக்கிறானுங்க தங்கச்சி இருக்காள் அவங்கெல்லாம் படிச்சுட்டு அவங்களும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் அவங்களும் இதேமாதிரி வீட்டுலேயே இருக்கிறாங்க நாங்கள் வந்து படிக்காமயே நாங்களும் வேலை இல்லாமல் இதாக ஆகிடுச்சு இப்போ ஏதோ கிடைக்கிற வேலைக்கு வருகின்ற சம்பளத்தில் அப்படியே போயிட்ருக்கிறோம் பிள்ளைங்களையும் அதேமாதிரி வர வருமானத்தில் வைச்சி நாங்கள் அப்படியே குடும்பத்தை ஓட்டிட்ருக்கிறோம் இது இது தான் எங்கள் குடும்பத்தோட நிலவரம் இப்படிதான் ஓடிட்டுருக்கு அதிகமாக அந்த டீச்சர் வேலைகளும் எவ்வளோவோ கனவு கண்டு வைச்சோம் சரி கெடைச்சிரும் வந்துடும் அப்புடின்னு சொல்லிட்டு கனவாக இருந்தோம் ஆனால் அது கிடைக்கல கெடைச்சிருந்துச்சுனா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் நாங்களும் கொஞ்சம் வேலையிலலாம் போய்ருந்தா கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் அந்த வேலை கிடைக்காம போய்டுச்சி நாங்கள் அப்படியே குடும்பத்தை நம்மளுக்கு ஏற்ற வேலையில் அப்படியே சின்ன வேலை கெடைச்சாலும் அந்த அதுலேயே அப்படியே குடும்பம் ஓடிட்டுருக்குது அதுபடி அப்படியே குடும்பத்தை ஓட்டி அப்படியே போய்ட்ருக்குறோம் எப்படி எந்த எப்படி நடக்கணுமோ அதுலேயே நடந்துக்கிட்ருக்கிறோம்